ஹலோ ஆ எலக்ட்ரீஷனா மேம் எனக்கு வந்து டிவியை வந்து இன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணனும் மேம் ட்யூப்லைட்ஸயும் கனெக்ட் பண்ணனும் பட் ட்யூப்லைட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக டிம்மாக எரியுது வேறு வர முடியுமா ஆம் ட்ரையாவது பண்ணி பார்க்லாமே மேம் ஐ ட்ரையாவது பண்ணி பார்க்லாம்ல இன்வெர்ட்ரு கூட கனெக்ட் பண்ணுறது தானே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்